இந்த பறவைகளைப் பற்றி இது தெரியணும்னு ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு சில பறவைகள் எல்லாம் இந்த நேரத்தில் இதுதான் சாப்பிடும் இதனுடைய பேர் இதனுடைய இனம் இந்த இனத்தில் எவ்வளவு பிரிவினை இருக்கிறது அது காலையில் எப்படி என்ன சாப்பிடுது இதெல்லாம் அப்போது எப்போ வந்து இரைய தேடுது அப்போ எப்போ இனப்பெருக்கம் செய் இது ஆணா பெண்ணா இதை போல் பறவை இனங்களைப் பற்றி எல்லாம் நம்ம கேட்கணும்னா இதுக்கு ஆராய்ச்சி செஞ்சதுனால்தான் நமக்காக அந்த பறவைகள் மேலே இன்ட்ரஸ்ட் இருந்தால்தான் நம்ம அதைப் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அந்த பறவையினுடைய சவுண்டு இப்போ வந்து இனப்பெருக்கம் எப்போ செய்கிறாங்க இது எப்போ எத்தனி மாதம் ஆகும் குஞ்சு பொரிக்க அப்புறம் அந்த குஞ்சை எப்படி இது பண்ணுறது இப்படி எத்தனி மாதம் வரைக்கும் அந்த தாய் கு பறவை வந்து காத்து குஞ்சுகளை எல்லாம் பாதுகாக்கும் அதுக்கப்புறம் அதுவும் தனி எப்படி போகும் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ஆப் மூலமாகவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த பறவை ஆராய்ச்சி வல்லுனர்களாக அவருங்க மூலிமாவும் புக்கில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு இன்ட்ரஸ்ட்டாக இருந்தால் பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரி